இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து வெளியூருக்கு வந்து இடம்பெயர்ந்தனால உள்ளூரில் இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து பெண் கிடப்பதுல ரொம்ப சிரம்மாருக்கு ஏன்னு சொல்ல போனால் இந்த மேரி இப்போ எல்லா வந்து வெளிநாட்டு ப வெளிநாட்டு மாப்பிளைகள் நல்ல இன்ஜினியரிங் டாக்ட்ரு வக்கிலு அந்த மேரி படிக்கறதுனால எல்லா அங்கே இருக்கிற மாப்பிளையோ கிராமத்துலந்து இப்போ இடம்பெயந்தவர்கள் அந்த மேரி லைஃப்பில் அங்கே லைஃப் செட்டில் பண்ணும் லைஃப் பாக் செட்டில் ஆகணுனு சொல்லிவிட்டு அங்கே இருக்குறவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுனால கிராமத்தில் இருக்குறவங்க அங்கே அன்றாட கூலி நிலோ வச்சினு பயிர் வைக்கிறோவங்க அந்த மேரி ஆளுங்களை வந்து மேஸ்திரி வேலை சித்தாள் வேலை செய்றவங்களை கல்யாணம் பண்ணுறதுல ரொம்ப பெண்கள் கிடைப்பது கொஞ்சம் க கம்மியாக இருக்கிறதுனால கிராமபுறங்கலந்து கிராமப்புற வாழ் மக்கள் இளைஞர்கள் வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக இருக்குது